சுகாதாரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டேயே இந்த டிச்செல்லாம் எடுக்கிறதில்லைங்க எல்லா சாக்கடை தண்ணியும் வந்து நெறைஞ்சி அப்படி போகாமல் அப்படியே நிக்குதுங்க ரோடு பார்த்தீங்கன்னா அதையும் தோண்டி அப்படியே மேலேயே ரோட்டை போட்டுடுறாங்க முழுசாக அந்த ரோடு வேலையை முடிக்கிறதில்லைங்க தோண்டி அப்படியே மூடுற மாதிரி மூடிடுறாங்க டிச்சி எடுத்தாங்கன்னாலும் அப்பறம் அதை கூட்டு கூட்டாக வீட்டுக்கிட்டேயே வெச்சுட்டு போய்டுறாங்க அப்போவே அதை எடுக்கிறதில்லைங்க அப்புறம் வண்டி வரும்னு சொல்லிவிட்டுங்க அது ஒரு ஒரு நாலு மாதம் ஆறு மாதம் இப்படியே கடத்திடுவாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அந்த குற்று மேலே ஓடுறது ஒடியாட்றது இதெல்லாம் நடக்கிறதுலையே அந்த குழந்தைகளுக்கு அந்த தொற்று வந்துடுது காய்ச்சல் சளி அது இதுன்னு வந்துடுது நம்ம அந்த இந்த சுகாதாரமற்ற நம்மளுக்கு இந்த டிச்சு எடுக்கிறது அந்த கொசு மருந்து அடிக்கிறது அப்புறம் தண்ணி எல்லாம் இந்த புழு இருந்ததுன்னா அது கொஞ்சம் இந்த பிளீச்சிங் பவுட்ருலாம் போட்டு சுத்தம் பண்ணுறதுங்க அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்கன்னா மெயினாக அந்த டிச்சு பிரச்சனை இல்லாமல் ஒவ்வொரு இதுலேயும் வீதியிலேயும் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அதே நோயில்லாமல் இருக்குங்க போக்குவரத்துன்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ஃபிரீ டவுன் பஸ்ஸாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க இந்த சர்வீஸ் வண்டி ஜீவா பஸ்ஸெல்லாம் ஏறிட்டீங்கன்னா சேஞ்ச் இல்லைன்னா பேசுகிறாங்க அப்புறம் கூட்டமாக இறங்குற ஸ்டாப்பில் தான் நிறுத்துகிறாங்க இல்லைன்னா அடுத்த ஸ்டாப்பில் எறங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா ஒருத்தர் இறங்குறதா இருந்தாலும் அது இறக்கி விடுறதில்லிங்க கொண்டு போய் வேற பக்கம் இறக்கி விட்றாங்க நடந்து வீட்டுக்கு வர மாதிரி இருக்குதுங்க வீட்டுக்கிட்டேயே பஸ் ஸ்டாப் இருந்தாலும் அங்கே நிறுத்த மாட்டேங்கிறாங்க அப்புறம் கல்வின்னு பார்த்தீங்கன்னா கல்வி அந்த நிறையா அரசாங்கமெல்லாம் நல்ல திட்டமெல்லாம் கொண்டுகிட்டு வந்துருக்கிறாங்க இந்த பாத்ரூம் வசதி மட்டும் குழந்தைகளுக்கு நல்லபடியாக சுத்தமாக சுத்தமாக வெச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு எதிர்பாக்கிறோம் எல்லோருமே அப்புறம் ஸ்கூல் குழந்தைக சின்ன குழந்தைங்கள்லாம் ரோடு கிராஸ் பண்றதுக்கு அந்த டிவைடர்லாம் ஒரொரு ஸ்கூல்லயெல்லாம் வைக்கிறதில்லிங்க ஸ்பீட் பிரேக்கு இந்த டிவைடர்லாம் வைச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இப்போ அம்மா அப்பாக்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயமில்லாமல் ஸ்கூலுக்கு அனுப்பலாங்க கூட்டிகிட்டு வந்து கொண்டுட்டு போய் விடுற மாதிரி அம்மா அப்பாவாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க வேலைக்கு போகிற அம்மா அப்பாவாக இருந்தால் என்ன பண்ணுறதுங்க அந்த டிவைடர் வைக்கிறது ஸ்பீட் பிரேக் வைக்கிறது வண்டி போறதுக்கு வறதுக்கு ஸ்பீட் பிரேக் வைக்கிறது டிவைடர் வைச்சாங்கன்னா அந்த குழந்தைங்க பாதுகாப்பாக ரோடு கிராஸ் பண்ணிக்குவாங்க மத்தபடிக்கு எந்த குறையும் இல்லைங்க நல்லபடியாக ஸ்கூலில் இந்த நல்ல நிறைய இதாங்க நிறையா இருக்குது உணவுத்திட்டம் கொண்டுட்டு வந்தது அதெல்லாம் பரவாயில்லைங்க இந்த கழிப்பறை வசதி மட்டும் கொஞ்சம் சுத்தமாக நீட்டாக வெச்சுட்டாங்கன்னா நோய்நொடி இல்லாமல் குழந்தைக்கு வந்து ஆரோக்கியமாக நல்லா படிச்சுட்டுங்க லீவுகூட போடாமல் நல்லா டெய்லி ஸ்கூலுக்கு நல்லா ஆர்வமாக வருவாங்க இந்த பாத்ரூம் வசதி மட்டும் நல்லபடியாக அரசாங்கம் பண்ணி கொடுத்தாங்கன்னா போதும்ங்க